எங்கள் ஊர்ல வந்து கரண்ட்டு வாங்குகிறதுக்கு வந்து போவோம் போய்ட்டு நாங்கள் அவர் இந்த நம்ம கரண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி மின் இணைப்பை வந்து வாங்கிட்டு வருவோம் ஊர் தலைவரையோ இல்லை கிள கிளர்க்கோ இந்தமாதிரி வந்து அவங்களை கூட்டிட்டு போவோம் மற்றபடி எங்களுக்கு வந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களை கூட்டினு போய்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு மின் இணைப்பை வந்து விவசாயத்திற்கான புதிய மின் இணைப்பை வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க அரசினிடம் வந்து இரு அரசின வந்து பெற்றுக் கொடுப்பாங்க வந்து லோனு லோனு இப்போ லோனு எடுக்கிறதோ லோனு இப்போ கட்டுறதோ அந்தமாதிரி இருக்கும்போது நான் அவங்க வந்து உதவி செஞ்சு எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க